எனக்கு மகிழ்ச்சி அலைகள்னால் எனக்கு பாட்டுப் பாடுறது மிகவும் பிடிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்பலாம் முன் காலத்திலேலாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சேர்ந்து பாட்டுப் பாட பாட்டுப் போட்டியெல்லாம் வைப்போம் ஒரு எழுத்து சொல்ல ஒவ்வொருத்தர் பாடுறது அந்த எழுத்துக்கு தகுந்தமாதிரிப் பாடுறது இதெலாம் ரொம்ப எனக்கு பாட்டுப் பாடுறது பிடிக்கும் பாட்டுக் கேட்குறதும் பிடிக்கும் ரொம்ப ஹேப்பியாக இருக்கும் அப்புறம் நல்ல சாப்பிடுவேன் நல்ல வெஜ்ஜு நான்வெஜ்ஜு தான் சாப்பிட்றது பிடிக்கும் நல்ல கொஞ்சமாக சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடுவேன் டேஸ்ட்டாக சாப்பிட்றது பிடிக்கும் அப்புறம் ந நீச்சல் அடிக்க பிடிக்கும் ஆற்றுலேல்லாம் சின்னப் பிள்ளையில ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து நல்லா நீச்சல் அடிப்போம் நீச்சல் பிடிக்கும் நீச்சல் அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் வேறு பிடிக்குன்னா டான்ஸ் ஆடுகிறது பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு கலை நிகழ்ச்சிகள் அது இதுன்னு ஸ்டேஜ் ப்ரோகிராம் இதெலாம் டான்ஸ் ஆடுகிறது பிடிக்கும் அப்புறம் கவிதை எழுதப் பிடிக்கும் பட்டிமன்றத்திலேலாம் பேசப் பிடிக்கும் பேசியிருக்கேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்கள் அம்மா அப்பாவோடய இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவங்களோட இருந்தால் நான் ஹேப்பியாக இருப்பேன் நான் எப்பயுமே நினைப்பேன் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த நினைவுகளேலெலாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு இருந்தால் இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ்ஜு ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள்லாம் இருந்தாங்கனால் இன்னும் நான் ஹேப்பியாக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுவேன் ஹேப்பியாக இருப்பேன் இதுதான் எனக்கு பிடிக்கும் மகிழ்ச்சி